நில உடமை மற்றும் சொத்துரிமை பற்றி என்ன சொல்லலாம் கிராமப்புற விவசாயிகள் யாருகிட்ட கேட்பாங்கனா இந்த விஏஓ சர்வேயர் தாசில்தார் இவங்கள மாதிரி ஆளுங்க அதிகாரிங்கள்ட தான் பெரும்பாலும் கேட்டு இந்த பட்டா சிட்டா அடங்கல் அந்தமாதிரி விஷயத்தெலாம் வாங்க முடியும் இதனால் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் விவசாயிகள் பெரும்பாலும் கல்வி அறிவு கம்மியாகதான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த மனு எழுதுறதோ இல்லை லெட்டர் எழுதி கொடுக்கறதோ பெரிய சவாலாக தான் இருக்கும் ஸோ அந்தமாதிரி சமயத்தில் ஒரு விஏஓ ஆஃபீஸோ இல்லை ஒரு கலெக்டர் ஆஃபீஸோ இல்லை ஒரு தாசில்தார் ஆஃபீஸோ போறோனா அங்கே வெளியே அதை லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கிட்ட நாங்கள் பணத்தை கொடுத்தும் அந்தமாதிரி எழுதி தந்து வாங்கிட்டு வர்றது பெரிய கஷ்டமாகவே இருக்கும் நிலம் தொடர்பான பிரச்சினைன்னு பார்த்துக்கிட்டா நிறைய பேரோடய பேரில் அது ரிஜிஸ்டர் ஆகியிருக்கும் அவங்கள்கிட்டேருந்து நம்ப அதை பேசி வாங்கறதெலாம் ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்கவும் செய்யுது அப்புறோம் பார்த்தீங்கனா விவசாயிகளுக்கு பெரும்பாலும் கல்வி அறிவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதால நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எங்களால் ஈஸியாக எழு தெரிஞ்சுக்க முடியல அதே சமயம் அதை எப்படி கையாளனுன்றதும் தெரியலை